ஹலோ ஆ ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் ஆ ஓகேங்க சார்

ஆ ஆ ஓகேங்க சார் அவரு ஏதோ போன மாசத்தில் தான் வந்து நம்ம கடையிலேருந்து காய்கறி எடுத்துகிட்டு போகிருந்தாரு ஆ ஆமாம் ஆ ஆ ஆ ஓகே சார் நீங்கள் வந்து பாருங்கள் காய்கறி எப்படி இருக்குதுன்ட்டு நம்மக்கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நம்மளே ஃபார்ம் ஹவுஸ்ஸில் நம்மளே பண்ணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஆ ஆ ஆ ஆ இல்லை சார் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி என்னக்கு என்னக்கு சார் வைச்சிருக்கீங்க விஷேசம் இருபத்தி ஆறுங்களா ஓகே ஓகே ஓகேங்க சார் அட்ரெஸ் சார் புரியல இல்லைல்ல நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு இருபத்தி ஆறு புரியல இல்லைல்ல நீங்கள் ஃபிரிட்ஜ் ஆ சொல்லுங்கள் இதோ இதோ ஒரு நிமிடம் சார் ஆ ஹலோ ஆ ஆ சொல்லுங்கள் சார் இல்லை நீங்கள் நார்மலாகவே ஸ்டோரேஜில் வைச்சிக்கலாம் கோல்ட் ஸ்டோரேஜில் நீங்கள் போட்டு வைச்சிக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஆ நீங்கள் இருபத்தி இருபத்தி ஆறு தானே விஷேசம் வைச்சிருக்கீங்க நீங்கள் இருபத்தஞ்சு நீங்கள் இருபத்தஞ்சு நைட்டு நாங்கள் டெலிவரி பண்ணிட்டுறோம் சார் ஆ ஆ நீங்கள் நாளைக்கே நீங்கள் நாளைக்கே கூட வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போங்க என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுல லிஸ்ட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா வண்டிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ரட் ஆகும் எங்களுக்கு இல்லை இல்லை டிரைவருக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம் ஃபைவ் ஹண்ரடு டெலிவரி சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் இல்லை அதெல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்கள் சார் நம்ம சைட்லேருந்து ஆளுங்க வருவாங்க ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகேங்க சார் நீங்கள் வாங்க வீட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு காய்கறியெல்லாம் ஓகே நல்லாயிருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கிங்க ஏன்னால் நம்மக்கிட்ட இதுவரைக்கும் யாரும் எடுத்துகிட்டு போகிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் இதுவரை எதுவும் வந்தது கிடையாது எல்லாரும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்கள் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா அது டிஸ்கவுண்ட்டெல்லாம் இருக்குது சார் இல்லை இல்லை டிஸ்கவுண்ட்டெல்லாம் இருக்குது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ எடுக்குறீங்களோ உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்தமாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணித் தருவோம் ஆ ஆ ஓகே ஓகேங்க சார் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு எடுத்துங்க ஆ ஓகே சார் ஓகே தேங்க் யூ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே